நான் ரொம்ப நாளாகவே வந்து சாதாரண மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டிருந்தேன் சாதாரண மொபைல்னால் நம்ம பட்டன் செல்லுன்னு சொல்லுவாங்களே அந்தமாதிரி மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டிருந்தேன் அந்த மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனா அந்த பட்டன் செல்லை வெச்சுட்டு நிறைய விஷயோம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு என்னால் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு பட்டன் செல்லை வைச்சிக்கிட்டு பெருசாக ஒரு எந்த விதமான தகவல்களும் தெரிஞ்சுக்கமுல்ல நண்பர்கள் பார்த்தா அவங்க பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறாங்க சோஷியல் மீடியா பார்க்கறாங்க ஈமெயில் செக் பண்ணுறாங்க மெயில் அனுப்புறாங்க அதேமாதிரி கூகுளில் போய் நிறையா சேர்ச் பண்ணி படிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம பட்டன் செல்லில் பண்ண முடியல சரி என்னடா பண்ணுறது அப்டின்னு சொல்லிட்டு நண்பர்கள்டலாம் கேட்கறப்ப இதுமாதிரி நீ வந்து ஆண்ட்ராய்டு மொபைலு வாங்கு அப்படின்னு சொன்னாங்க ஆண்ட்ராய்டு மொபைலு வாங்கினா என்ன வாங்கலான்னு பார்த்தம்னா நிறைய நண்பர்கள் நிறைய மொபைல் சொன்னாங்க சில பேர் வந்து ரியல்மீ சொன்னாங்க சில பேர் வந்து ரெட்மீ சொன்னாங்க சில நண்பர்கள் வந்து ஓப்போ சொன்னாங்க சில நண்பர்கள் விவோ சொன்னாங்க சில நண்பர்கள் வந்து சாம்சங் சொன்னாங்க இது என்னடா இது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்றாங்களேன் சொல்லிவிட்டு அப்புறோம் விசாரிச்சு பார்த்ததுல நிறைய நண்பர்கள் வந்து சொன்னாங்க நீ வந்து சாம்சங் வாங்கு ஏனால் சாம்சங் மொபைல் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் அதில் நிறைய இஷ்யூஸ் வராது இது எனக்கு நான் கிடக்குன்னு சொல்லுவாங்கள்லே அப்படி அதுபாட்டில் கிடக்குன்டா அப்படி சொல்லுவார்கள்ல அந்தமாதிரி சொன்னாங்க சாம்சங்கை பற்றி சரி ரைட்டு சாம்சங் வாங்குவோம் என்கிட்ட வந்து பட்டன் செல்லு வெச்சதினால சா நான் வந்து கடையில் போய்விட்டு வாங்காமல் நான் வந்து ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்ற முடிவெடுத்து என்கிட்ட வந்து பட்டன் செல் இருந்தனால் என்னுடைய நண்பர் செல்லில் வந்து ஆர்டர் போட்டு ஃப்ளிப்கார்ட் தளத்தில் போய் ஆர்டர் போட்டு சாம்சங் கேலக்சி எம் டுவல் அப்படின்ற மொபைல் வாங்கினோம் அந்த மொபைல் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஜிபி ரேம்மு சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி எக்ஸ்பெண்டபுல் அதுக்கடுத்து வந்து பேட்ரி பவர் பார்த்திங்கனா சிக்ஸ் தொளசண்ட் எம்ஏஹெச் கேமரா கெப்பாசிட்டி வந்து டுவல் மெகா பிக்ஸல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி நல்லாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் மொபைல் நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட வாங்கி நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகபோகுது இதுவரைலையும் எந்த இஷ்யூமே இல்லை மொபைல் நல்லாயிருக்கு அப்புறோம் நான் மொபைல் வாங்கினதுக்கப்பறோம் தான் ட்விட்ரு இன்ஸ்டால் பண்ணிகிட்டேன் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அந்த இன்னும் அப்புறோம் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பு எல்லா சோஷியல் மீடியாவையும் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நான் நிறைய விஷயோம் தெரிஞ்சுக்க ஆரமித்தேன் நிறைய தகவல்களில் நண்பர்கள்கிட்ட பகிர்வதை ஆரமித்தேன் அப்படியே ஆரமிச்சுது நான் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கனதுக்கப்புறோம் தான் பல தகவல்கள் தெரிஞ்சுகிட்டேன் அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியாலெலாம் அவ்வளோ கான்டக்ட்ஸு நிறையா ஃபெமிலியாரிட்டீஸ் அதாவது நெறைய ஃபெமினன் பர்சன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கிறதாக இருக்கட்டும் இன்னும் சொ சொசைட்டியில் உள்ள நெறைய இஷ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதாகட்டும் நிறையா விஷயம் தெரிஞ்சுகிட்டேன் இன்னும் பல பொருட்களை பற்றி பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து முதல் காரணோம் வந்து நான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறோம் பார்த்திங்கனா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கப்புறோம் தான் நான் வாங்கினதுக்கப்புறோம் தான் நான் பல தகவல்கள் தெரிஞ்சுகிட்டேன் இப்போ பல தலைவர்களை பற்றி படிக்கிறதாக ஆகட்டும் அவங்களுடைய பிறந்த தினங்களுக்கு பார்க்கறதா இருக்கட்டும் இப்போது ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வெப்பார் இன்றைக்கு வந்து ஒரு தலைவரோட பிறந்த நாள் அவர்க்கு இந்த பர்த்டே விஷ்ஷஸ் அந்தமாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வெச்சார்னா நான் உடனே அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உடனே நான் கூகுள் போய் அந்த தலைவரை பற்றி சர்ச் பண்ணி அவர்களை பற்றின ஃபுல் தகவல்களை தெரிஞ்சிக்கிறது அப்புறோம் நம்பளுக்கான தலைவர்கள் நம்பளுடைய லீடர்ஸு நம்மளை சுற்றி இருக்கிற அஃபிஷியல்ஸு அவங்களோடைய ட்விட்டரை அக்கோஸை ஃபாலோ பண்ணுறது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டேன் மொபைல் இருக்கறதனால் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாக்ராமாக இருக்கட்டும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் நிறைய விஷயோம் பண்ண முடிஞ்சுது அதனால் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுங்கிறது வந்து என்ன பொறுத்த வரையிலும் ஒரு பெரிய கிஃப்டு